ஆ ஹலோ கம்ப்யூட்டர் டெக்னீஷனா நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டுருந்தேன் என்னோடய ஆஃபிஸ் ஒர்க் பார்த்துட்ருக்கும் போது திடீர்னு லோடாக ஆரமிச்சிருச்சு நல்லா தான் எடுத்து வந்துடுருந்துச்சு அதுக்கு என்ன பண்ணலாம் ஆ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டோம் அதை மாதிரி நெட்லியும் ப்ராப்ளம் இருக்கானு அங்கேயும் ஒய்ஃபை கம்பெனிலேயும் கேட்டு பார்த்துட்டோம் அதுலேயும் எதுவும் இல்லேன்ட்டாங்களே என்ன பண்ணலாம் ஆ ஆமாம் கொஞ்சம் ஹெவியான ஃபைல் தான் இல்லேயே ஸ்டோரேஜ்லாம் நிறைய கேப் இருக்குது நெட்ஒர்க் இஸ்யூவ் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மழை பேஞ்சுச்சு அதுக்கப்புறோம் ஃபுல்லா லோடாக ஆரமிச்சிருச்சு ஆனால் ஃபுல் டவர் காமிக்கிது எல்லாமே ஃபுல்லா தான் இருக்குது ஆ ஹலோ சார் கேட்குதா சரி ஓகே நான் உங்களுக்கு நேரில் ஃபோன் எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் பாருங்கள் இங்கே சாரி லேப்டாப்பை ஆ ஓகே ம்